தர்மபுரி மாவட்டத்தில் வந்து பல்வேறு சமூகத்தினர் வாழ்ந்து வராங்க பல கலாச்சாரம் நடைமுறைகளும் பின்பற்றுகிறாங்க முக்கியமாக வந்து பண்டிகையப்போ ஒரு சில ஊரில் வந்து முத நாள் வந்து மட்டுப்பானை இப்போ முன்னாடி பொங்கலா பொங்கலுக்கு முன்னாடி காப்பு கட்டு காப்பு கட்டு அன்னைக்கு அதுவும் எ எங்கள் பக்கம் பார்த்தாங்கனா அன்னைக்கு தான் கிடா வெட்டி விருந்து வைப்பாங்க ஆனால் வேறு மாவட்டத்துலலாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி இல்லை அது இங்கே தான் நடக்குது அதுக்கப்புறோம் எல்லாம் பாரம்பரிய அனைத்து பண்டிகைகளும் கொண்டாடுறாங்க இங்கே வீடுகள் எல்லாமே எங்களோட சூழ்நிலைக்கும் எங்கள் தட்ப வெப்ப நிலைக்கும் ஏற்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு பாரம்பரிய விவசாயம் வந்து இப்போ நிறைய பேர் செஞ்சிட்டு வராங்க நூற்றுக்கு ஒரு நாற்பது பர்சன்ட்டு ஆரமிச்சிட்டாங்க பாரம்பரிய விவசாயம் செய்யுறது எல்லாமே அவங்க இப்போ செய்துகிட்டு வராங்க